ஆ மேடம் இப்போ இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா பிரே பிரே பே சாரி பிரேஸ்லெட் இருக்குது ரிங்ஸ் இருக்குது எல்லா எல்லா மாடல்ஸ் வெரைட்டிஸ்ஸெலாம் இருக்குது ஆ அடுத்த புது நியூ மாடல்ஸ் எதனாவது வந்ததுன்னால் அதைப் பற்றி தகவல் நான் உங்களுக்கு தரலானிருக்கேன் டீட்டெயில்ஸ் வேறு எதனால் டவுட் இருந்தால் நேரில் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள்

நியூ மாடல்ஸ் இன்னும் வரலீங்க மேடம் இப்போ வந்து சர்க்குலர் கொடுத்துருக்காங்க எம்டி சைட்டிலேருந்து இப்போ இருக்கிற மாடல்லாம் காட்டடுமா இருக்குது நிறையா

சரி சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ ஆ சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் அது அவங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க கஸ்டமரை பொறுத்து எஃபர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் மேடம் கரெக்டான முறையில் ஆ நன்றிங்க மேடம்